ஹலோ ஹலோ வேல் ப்ளம்பருங்களா சார் இந்த மாதிரி நான் கன்னியாகுமரிலேருந்து பேசுகிறேன் சார் இது எங்கள் வீட்டில் ஒரு இருபதடி இருபது சதுரடி வீடு கட்டியிருக்கேன் சார் அதுக்கு ப்ளம்பர் வேலை பார்க்கணும் சார் அது இது எவ்வளோ சார் ப பைப்பு கியிப்பு இதெல்லாம் திடமா இதாக போடுங்க எவ்வளோ இது ரேட்டு எப்படி சார் ஆ வீடு வந்து ஆ வீடு இல்லை வீடு வந்து பாருங்க சார் கன்னியாகுமரியில் இருக்கோம் கன்னியாகுமரியில் தான் நீங்கள் வந்து பாருங்க பார்த்துட்டு ப ஹெவியான பைப்பாக நல்லா போட்டுவிடுங்க தண்ணி கிண்ணி எதுவும் உள்ளார கசியாதளவுக்கு எதுவும் பண்ணாத இது பண்ணாதளவுக்கு ஆ சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் ம் சரிங்க சரிங்க சார் ஆ சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் செப்டிக் டாய்லெட் டாய்லெட் ரூமு நாலு சார் ஆ இது ப குளிக்கிற பாத் ரூம் வந்து மூணு சார் ஆ இது மேலே டேங்க் ஒன்று வைக்கணும் சார் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்க சொல்லுங்க சார் சரிங்க சார் ஆமாம் சார் திங்கள் கிழம அன்றைக்கு வீடு குடி போகணும் சார்

சரிங்க சார் சார் உங்களுக்கு எவ்வளோ சார் ஆகும்

சார் உங்களுக்கு இதை சார் அது எதுவும் கம்மி பண்ண முடியுங்களா ஆ சரிங்க சார் சரிங்க சார் சார் வந்து பாருங்க சார் மாரியம்மன் கோவில் தெரு சார் மாரியம்மன் கோவில் தெரு சார் கன்னியாகுமரியில் மாரியம்மன் கோவில் தெரு பழைய காலனி மாரியம்மன் கோவில் தெரு மணிகண்டன் சார் கருப்பன் சார் ஆ ஆமாம் சார் ஆ ஆமாம் ஆமாம் சார் மாரியம்மன் கோவிலேருந்து பின்னாடி ஆப்போசிட்டில் சார் நீங்கள் மாரியம்மன் கோயில் வந்துட்டு நீங்கள் ஃபோன் பண்ணுங்க சார் நான் வந்துவிடுறேன் சார்